நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாட்களுக்கு நடைப் பயணனு பார்த்தீங்கன்னா பாலமலை போயிருக்கேன் பாலமலைங்கிறது ஒரு பஸ் வசதி இல்லாத ஒரு கிராமம் அது கீழே இருந்து கிட்டத்தட்ட ஒரு நா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக மலை ஏறணும் குறுக்குப் பாதை தான் ஒத்தையடிப் பாதையில் நான் மலை ஏறணும் அந்தப் பாதையில் மேலே போய் தங்கிருக்கோம் டீம் டீம் ஒரு பத்து பத்துப் பேராக அந்த டீம் டீமாக அங்கே போய் தங்கணும் மேலே பாலமலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு குக்கிராமங்கள் இருக்குது அங்கே போய் தங்கிருக்கி நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் அங்கே போய் டென்ட்டு போட்டு அது போகிறக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணும் தங்கறதுக்கு தேவையான பொருள்கள் வந்து சாப்பாடு உணவு உடை அது இல்லாம பார்த்தா தங்கறதுக்கு பெட்ஷீட்டு வி விரிப்பு இது எல்லாம் நம்ம டென்டுக்கு தேவையான எல்லாப் பொருளும் நம்ம வந்து முன்கூட்டியே தயாரித்து எடுத்துகிட்டுப் போகணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கிராமத்து மேலே போய் அங்கே ஒரு நம்ம இடத்துல வந்து ஒரு டென்ட்டு போட்டு அங்கே தங்கணும் அதை பார்த்தன்னா அங்கே சமையல்லு முதக்கொண்டு எங்கள் டீம் அவங்கவங்க டீம்குள்ளே சமையல் தேவையான பொருள் தண்ணி முதக்கொண்டு எல்லாம் நம்ம அங்கே பண்ணி பண்ணிக்கிட்டோம் அங்கேருந்து ஓ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கான இதை தங்கிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமங்களுக் போய் அங்கேவுடைய மக்கள் வாழ்வாதாரம் மற்றதுலாம் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாரி பார்த்தீங்கன்னா அங்கே தேவையான சமூக சேவைகளுக்காக இப்போ போயிருந்தோம் நாங்கள் தேவையானதை பண்ணிக் கொடுத்தோம் அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்டில் என்னென்ன இருக்குங்கிறது அவங்க விழிப்புணர்வு கொடுக்கறது ஒரு டிரெயினிங் கொடுக்கறது எல்லாம் ஒவ்வொரு கிராமத்துக்கு போவோம் போயிட்டு ஈவினிங் ஆனால் அங்கே வந்துருவோம் அந்த டென்டில் தங்கிறத வந்து ஒரு ஒரு இனிமையாக இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த நைட்டெல்லாம் பயங்கற குளுராக இருக்கும் முன்னாடி தீவச்சு அதில் உக்காந்தி இது பண்ணி பசங்க நாங்களெல்லாம் ஒரு டீமாக உக்காந்து இது பண்ணுவோம் அதே மாரி தேவையான சப்பாத்தி இதெல்லாம் அவங்க நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாளுக்கெல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம் ரெண்டா நாள் அங்கேயே சமைக்கணும் அப்படிங்கிறனால அதை அங்கே வச்சி சமச்சு டீமாக சாப்பிட்றது மற்றதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது இதெல்லாம் பெரிய அனுபவமாக அந்த டென்டில் இருந்தது டென்ட்டு நாங்களே அடிச்சு அதில் தங்கனதை வந்து பெரிய ஒரு அனுபவம் அதே மாரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கற எங்களுக்கு வந்த வாத்தியார் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணனும் அப்படிங்கிற எங்களுக்கு கெயிட் பண்ணாங்க அதே மாரி நான் வீட்டை ஒட்டி வந்து இருந்துருக்கோம் எங்கள் தனிமையாக எங்களை தேவையான எல்லாத்தையும் நாங்களே தயாரித்து பண்ணதை வந்து ஒரு புதிய முயற்சி தான் அதுக்கு இதில் வந்து பெரிய அனுபவந்தான் இருந்தது